பெட்ஷீட்டு நான் டிவியில் ஒரு பெட்ஷீட் விளம்பரம் போட்டாங்க யூடியூப் சேனலில் இது எல்லாம் பார்த்துட்டு செல்லில் பார்த்துட்டு அந்த பெட்ஷீட்டு இப்போ வாங்கலாம்னு ஆர்ட்ரு பண்ணி வாங்கினேன் அந்த பெட்ஷீட் ரெண்டு பெட்ஷீட் வாங்கினேன் அவங்க டெலிவரி கொண்டாந்து கொடுத்தாங்க அது நானும் ரொம்ப ஆசையாக பிரிச்சு பார்த்தேன் நான் எதிர்பார்த்த குவாலிட்டியில் அது இல்லை அது ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணியில் போட்டேன் தண்ணியில் போட்டவோடனே அது வந்து ரொம்ப சாயம் போய் வெளுத்து போச்சு அந்த பெட்ஷீட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிதான் ரொம்ப ஆசையாக வாங்கினேன் ஆனால் பெட்ஷீட்டோடய குவாலிட்டி ரொம்ப புவராக இருந்தது நான் எதிர்பார்த்ததவிட ரொம்ப மோசமாக தான் இருந்தது அந்த பெட்ஷீட்டு குவாலிட்டி